அளவெடுத்து தைப்பதுங்கிறது எளிதானது கிடையாது டெய்லர்களிடம் நம்ம அளவுத் துணி கொடுத்து நம்ம ப்ளவுஸோ ஒரு கௌனோ எல்லாத்துக்குமே நம்மளுடைய பழைய அளவுத் துணிகளை கொடுத்து அதை தைக்கிறது தான் சிறந்தது அதை தைச்சத்துக்கப்புறம் அதை போட்டுப் பார்த்துட்டு சப்போஸ் எதாவது கை இடுக்கில் பிடிக்கணும் அதை கால் பிடிக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் அவங்க செய்கிறது சுலபம் அளவெடுத்து தைக்கிறது டெய்லருக்கு பொதுவாக மிகக் கடினமான ஒரு விஷயம் அவங்களால எளிதாக அதை ஈஸியாக அது அந்த அளவுத் துணி கொடுத்து இருக்கிற பர்ஃபெக்ஷன் அளவெடுத்து தைக்கிறதுல கிடையவே கிடையாது ஒரு நல்ல டெய்லருங்கிறவங்க எப்படின்னாக்கா வாங்கி அளவுத் துணி வாங்கி அதில் பர்ஃபெக்ட்டாக அந்த அளவுத் துணியை எவ்வளவு கச்சிதமாக தைக்க முடியுமோ தைச்சிக் கொடுக்கறது மட்டும் தான் அவங்களுக்கு மிக சுலபமான விஷயமும் கூட சில பேர் அந்த கண் பார்வையிலேயே அளவெடுத்து தைப்பாங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் பட் அது ரொம்ப பேரால் செய்ய முடிகிறதில்ல ரொம்ப பெரிய ரொம்ப அளவு டெய்லர்களால் அது பாஸிபிள் இல்லை அளவுத் துணி கொடுத்து அது கு தைக்கிம் போது கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அளவு எடுத்து தைக்கிறதுல பொதுவாக கஸ்டமருக்கும் கிடையாது ப்ளஸ்ஸு டெய்லர்களுக்கும் அது ஒரு கடினமான ஒரு செயல் தான் ரொம்ப ஒரு ஐம்பது ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் தைக்கிறவங்க வேணால் அவங்க கண் அளவாலேயே பார்த்து ஓரளவு அவங்களால கச்சிதமாக தைச்சிட முடியும்னு நம்புறேன் இருந்தால் கூட டெய்லர்களில் அளவுத் துணி கொடுத்து தைக்கிறது தான் ரொம்பயே சிறந்தது இது தான் இது தான் பல வருஷமா எனக்குத் தெரிஞ்ச டெய்லர் உலகத்தில் நான் பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு தெரிஞ்சுண்ட ஒரு விஷயம் ரொம்ப எளிதானது என்னென்னால் அளவுத் துணி கொடுத்து தைக்கிறது மட்டும் தான் அது தான் ஈஸியும் சுலபமும் அது கஸ்டமருக்கும் சுலபமானது அண்டு டெய்லருக்கும் ரொம்ப எளிதான ஒரு விஷயமாகவும் இருக்குது